ஹலோண்ணா வணக்கங்கண்ணா ஆ நான் வந்து தமிழ்ச்செல்வன் பேசுகிறேண்ணா பள்ளிப்பாளையத்துலேருந்து ஆ அண்ணா நான் வந்துட்டு இது ஆடர் ஒன்று போட்டிருக்கேண்ணா அன்னை மெஸ்சில் இது நிறையா ஆடர் போட்டிருக்கேன் அது வந்துட்டு எனக்கு எப்போ நீங்கள் கொண்டு வந்துவிடுறீங்களா ஆ ஓகேண்ணா கொண்டுவந்துவிடுங்க ஆ என்னென்னால் ஆடர்ன்னு தெரியுமாண்ணா இல்லை ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னென்ன ஆடர்ன்னு சொல்லுங்கள் ஆ ஓகேண்ணா ஆ ஓகே ஆ ஓகே

ம் ஓகேண்ணா ஆ அண்ணா அதோடு எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர்த்துக்கங்கண்ணா பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி நாலு புரோட்டாங்கண்ணா ஆ சேர்த்து வாங்கிவிட்டு வந்துடுங்கண்ணா நான் பே பண்ணிவிடுறேன் ஆ ஓகே அண்ணா ஆடர் போட்டாச்சுங்கண்ணா நீங்கள் வந்துட்டு அங்கே போய் எம்பேரு சொன்னீங்க தமிழ்ச்செல்வன்னு சொன்னீங்கன்னாவே அவங்க ஆடர் உங்களுக்கு கொடுத்துருவாங்கண்ணா என்னங்கண்ணா புரியல ஆ அன்னை மெஸ்ண்ணா ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா எப்போண்ணா வரும் ஆஃப் ஆப் அவர்ங்களா சரி சரி வாங்க வாங்க வாங்க சூடாக வருங்களாண்ணா ஆ ஓகே ஓகேண்ணா ஆ அட்ரஸ் தெரியுமாண்ணா ஆ ஓகே ஓகே இல்லை அட்ரஸ் சொல்லணுங்களா இல்லை இல்லை தெரியும் ஓகே ஓகே ஓகே சரிங்கண்ணா வந்துடுங்க சரி வச்சுட்றேங்கண்ணா